எங்கள் வீட்டில் குழந்தைங்க சீக்கிரம் பள்ளிலேருந்து வந்துட்டாங்கனால் சாப்பாடு இல்லாத டைமில் சீக்கிரமாக சமைக்கிறதுன்னால் நான் வந்து உப்புமா செய்வேன் அது கொஞ்சம் ஈசியாகருக்கும் டக்குனு ஒரு பத்து நிமிஷத்தில் குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுத்தடலான் அதுக்கப்புறம் கஞ்சி செய்வேன் ராகி கஞ்சி செஞ்சு அப்போதைக்கு பசி ஆத்துறதுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவன்